எங்கள் ஊரில் வந்து சார் ஃபர்ஸ்ட்டு முறையாக பிளஸ் டூ படிச்சிட்டு நான் ஒண்டி தான் ஆர்மிக்குப் போனேன் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈபியில் வந்து ஃபோர்மேனாக இருக்கிறாரு எங்கள் மாமா பையன் அப்பறம் இன்னொரு பையன் கோர்ட்டில் வேலை செய்கிறாங்க அவங்க ஒய்ஃபு மற்றபடி மற்றவங்க எல்லாம் அப்டி தனியார் கம்பெனியில் ஒசூரில் தான் நிறைய வேலை செஞ்சினுக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்ககிறது அவ்வளோ தான் சார்